ஹலோ காய்கறி கடைங்களா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு பல்க் ஆட்ரா ஒரு நான் மூணு கிலோ தக்காளி மூணு கிலோ பல்லாரி வேணும் கிடைக்குமா ஆ எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வேணும் ராத்திரி பண்ணுற காலையில் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் காலையில் அது மாதிரி கிடைக்குமா உங்களுக்கு எனக்கு அப்படிங்களா அப்படினா எனக்கு நாளா நாளை காலையில் வேணும் எனக்கு கரெக்டாக ஒரு காலையில் ஒரு ஏழு மணி கிடச்சா நல்லா இருக்கும் ஆ ஓகேப்பா நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஏரியா பிளேஸ்லாம் ஓகேவா டேட்லாம் தான் ஆ அ அப்படியேதான்ப்பா அதேதான்ப்பா அதே தான் வேணும் அப்படியே போட்டுவிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் அனுச்சி விடுங்கப்பா பேமெண்ட் டீடைெயில்ஸ் அனுப்புங்க நான் உங்கள் பண்ணி விட்ருறேன் சரி ஆ ஓகேப்பா ஆ கண்டிப்பாப்பா தேங்க் யூ நன்றி